எங்கள் காலேஜில் வந்து ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அப்போ வந்து நான் நானும் என்னுடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸெலாம் இருந்தாங்க அப்போ வந்து எங்கள் கேங்க்கு வந்து சேர்ந்து எல்லாேரும் டாப்ஸ் வாங்கலாம்ன்னு நாங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு இருந்தோம் அப்போது வந்து ஒரு ரெண்டு டாப்பு நாங்கள் பார்த்தோம் அது வந்து ஆர்டர்க்கு போட்டோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபோனில் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு இன்னொருத்தருக்கு மூணு அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோனில் போட்டுவிட்டு இருந்தோம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு கடைசியில் நாளைக்கு ஃபேர்வெல்னால் இன்னிக்கி அந்த டிரஸ்ஸே வரல அது கால் பண்ணி கேட்டதுக்கு வரும்ன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறமா அந்த அண்ணா வந்து கொடுத்தப்போ நாங்கள் ஏழு டாப் ஆர்டர் போட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு டாப்பு தான் வந்துச்சு நாங்கள் வந்து கேட்டோம் இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஏழு டாப் ஆர்டர்க்கு போட்டோம் நீங்கள் ஒன்று தான் கொடுத்துருக்கீங்கனா இல்லை ஒன்று தான் கொடுத்தீங்க அது டோட்டல் வந்து ஃபோர் தௌசண்ட் என்னவோ நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டோம் ஆனால் அவங்க ஒரே ஒரு டாப் கொடுத்துட்டு போய்விட்டாங்க நான் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா என்ன வாங்கிறதா இருந்தாலும் நேரில் போய் பார்த்து வாங்கணும் ஸோ நேரில் போய் பார்த்து வாங்கினா நம்மளுக்கும் ஒரு கலெக்ஷன்ஸ் தெரியும் நம்ம அமௌண்டும் சேவ் ஆகும் இப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு நாங்கள் நாலு டாப் அஞ்சு டாப் ஆர்டர் போட்டு ஒன்று தான் கொடுத்தாங்க அதுவும் அமௌண்ட் வந்து நிறைய வாங்கிகிட்டாங்க நேரில் போய் வாங்கினா தான் என்ன எல்லாமே ஒரு குட்டாக இருக்கும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்